இப்போவா செடிகள் செடிகள் அப்படினு பார்க்கக்குள்ள நம்ம சின்ன செடிகள் கத்திரி வைக்கலாம் மிளகாய் வைக்கலாம் வெண்டை வைக்கலாம் இதெல்லாம் பெரிய அளவு பெருசாக ஆகாது ரொம்ப அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்குறது கிடையாது தொட்டில் கூட வளர்த்தலாம் இதுக்கு வந்து அதிகமாக பூச்சி தொல்லைகள் எல்லாம் வரும் இந்த பூச்சி தொல்லைகள் வரக்குள்ளே நம்மளே வந்து சொந்தமாக பஞ்சக்காவியம் மாட்டோட யூரின் முன்னே பழங்கள் வந்து கனிஞ்சது இதுகளை எல்லாம் போட்டு வேப்பந்தழை இத எல்லாம் போட்டு ஒரே இதை வச்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் வச்சுருந்தோம்னா அது நமக்கு பஞ்சக்கவ்யம் மாதிரி ஆயிக்கும் அதை எடுத்து தொளிச்சோம்னா அந்த பூச்சி எல்லாம் ஓடிவிடும் அந்த கனி எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் தாத்தா சொல்லிருக்கார் எங்கள் அப்பா சொல்லிருக்கார் அப்போ இருந்தே நாங்கள் இதை தான் செஞ்சிகிட்டு வந்துகிட்டு இருக்